நான் இப்போதுதான் ஃபோன் புதுசாக வாங்குனேன் டெக்னோ ஸ்பார்க்கு இது நல்லாயிருக்குது ரேட்டும் கம்ஃபோர்ட்டபிலாக இருக்குது நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நிறைய இருக்குது விலையுயர்ந்த ஃபோனில் வரக்கூடிய எல்லா ஆப்ஷன்சும் இதில் இருக்குது கேமரா ஃபெசிலிட்டிசு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிசு அண்ட் டிஸ்ப்ளே சைஸு டிஸ்ப்ளே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது அது போக வந்து கம்போர்ட்டபிலாகவும் இருக்கும் பேக்கெட்டில் வைக்கிறதுக்கு ஃபோன் வந்து லென்த்தாகவும் இருக்கும் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் லென்த்தில் வருது ஸோ அதனால் நல்லா அழகாக இருக்குது ஃபோன் பார்க்க க்யூட்டாக இருக்கும் லுக்காகவும் இருக்கும் நார்மல் பர்சன் யூஸ் பண்ணுறத விட நாம் யூஸ் பண்ணுறதுக்கு க்ராண்டாகவும் இருக்கும்